நேரடி இசை நிகழ்ச்சிகளை நடத்துகின்ற முக்கிய இசை அரங்கங்கள் அல்லது கச்சேரி இடங்கள் எவை இடங்கள் வ இடங்கள் வகைகள் டிக்கெட் விலைகள் இந்த கொஷ்டின் இதுக்கு என்னென்னா நான் வந்து ஒரே ஒரு டைம் என்னோடய சைல்ட்ஹுடில் நா அந்த தா இ இதுக்கு இசை கச்சேரி நடக்கிற அந்த இடத்துக்கு போனதாக ஒரு ஞாபகம் எதோ ஒரு சபா பெயரு எனக்கு அந்த சபா பெயரு கரெக்டாக தெரியலை லக்ஷமி சபா சம்திங் என்னமோ அப்படி வரும் அந்த சபாவில் வந்துட்டு நானும் எங்கள் அப்பா எங்க அம்மா நாங்கள் மூணு பேர் மட்டும் தான் போயிருந்தோம் அப்போ யாரோ அப்போ இருந்து ஒரு ஃபேமஸ் ஒரு ஸ் மியூசிக் மியூசிக் டேரெக்டர் அப்புறம் வேறே எதோ ஒருத்தர் வந்து பே பாடினாங்க அவங்களோட நிகழ்ச்சியை அந்த ஒரு தடவையாது பார்க்கணும் நல்லா இருக்கும் கீர்த்தனைகள் மாதிரி நிறையா அந்த டைம் பேசுவாங்க அப்படின் சொல்லி தான் நாங்கள் போனோம் எனக்கு நா ரொம்ப சின்ன பொண்ணாக இருந்ததுனால் எனக்கு அவ்வளோக்கா புரியலை அவங்க என்ன பாடுறாங்க என்ன சொல்லுறாங்க அப்படிங்கிறதுலாம் புரியிலை ஆனால் நல்லா இருந்துச்சு ஓ அது வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்ரை மணி நேரம் ப்ரோகிராமுன் நினைக்கிறேன் ஏன்னா நாங்கள் ரொம்ப நேரம் அங்கே உட்காந்துருந்தோம் நிறையாந்து நல்லா இருந்துச்சு அவங்க வாசிச்சது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கவே வித்தியாசமாக இருந்த மாதிரி இருந்தது எனக்கு அந்த வயசில் வந்துட்டு இது என்ன புதுசாக இருக்குது இதில் வந்து இப்படி சத்தம் வரும் நம்ம இது மாதிரிலாம் பார்த்தது இல்லையில அப்படிங்கிறதுலாம் தோணுச்சு அவங்க படும்போது கண்டினியூட் கண்டினியூவ்வாக அவங்க பாடிட்டு வந்தாங்க அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு டிக்கெட் பிரைஸ் வந்துட்டு அப்போ இருந்ததுக்கு எனக்கு மட்டும் நான் சைல்டுங்கிறனால் எனக்கு ஃபிஃப்டி ரூபீஸ் என்னமோ சார்ஜ் பண்ணாங்க பேரன்ட்ஸ்கெல்லாம் வந்துட்டு ஹண்ட்ரேட் ரூபீஸ் மாதிரி சார்ஜ் பண்ணினாங்க அதாவது எபோ எயிட்டின் அப்படி இருக்கிறவுங்களுக்கு இந்த அமௌண்ட்டு சின் சில்ட்ரன்ஸுக்குலாம் இந்த அமௌண்ட்டுங்கின்ற மாதிரி சார்ஜ் பண்ணிருந்தாங்க எனக்கு அது தான் ஞாபகம் இருக்குது அப்புறோம் ஒரு சில ஸ்நேக்ஸ் ஐட்டம்ஸ் மாதிரி வச்சிருந்தாங்க இதெல்லாம் தான் நான் வந்துட்டு பார்த்த ஒரு இசை அரங்கங்கள் இல்லை இசை நிகழ்ச்சியோடய கதை